ஆ ஹலோ சொல்லுங்கள் மேடம் ம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு எங்கே மேடம் போகணும் ம் ஓகே மேடம் இப்போ வந்து உங்களுக்கு எங்கேயிருந்து கல்லணை டேமுக்கு போகணும் மேடம் நீங்கள் எந்த ஊர் ஓகே மேடம் புதுக்கோட்டையிலேருந்து கல்லணை டேமுக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் போகணுமா மேடம் ஓக் ஓகே மேடம் இப்போ வந்து ம் சொல்கிறேன் மேடம் இப்போ வந்து புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கும் கல்லணை டேமுக்கும் கோயிலுக்கு போகிறதுன்னா மொத்தம் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் வரும் மேடம் போ போகிறதுக்கு மட்டும் அப் அண்ட் டவுன் வந்து முந்நூறு கிலோ மீட்டர் மேடம் ஓகேவா மேடம் முந்நூறு கிலோமீட்டருக்கு வந்து நாங்கள் வந்து நீங்கள் வந்து முந்நூறு கிலோமீட்டருக்கு உள்ள டீசலை நீங்கள் ஃபில் பண்ணிடணும் மேடம் அதே சமயம் உங்களுக்கு காருக்கு உள்ள ஒரு நாள் வாடகை கொடுத்துருங்க மேடம் ஒரு நாள் தானே மேடம் ஓகே மேடம் காரு ஆ ஓகே ஓகே மேடம் இப்போ வந்து ஒரு நாள் வாடகை வந்து காருக்கு மூவாயிரரூவா மேடம் அது போக டிரைவருக்கு ஆயரரூபா மேடம் உங்களுக்கு வந்து நீங்கள் டோல்கேட் சார்ஜஸ் வந்து நீங்கள் தனியாக பார்த்துக்கணும் மேடம் ஓகேவா மேடம் மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு நான் வந்து இப்போ அப்ராக்ஸான அமௌன்ட்டு தான் சொல்கிறேன் ஒரு நாலாயிரத்தி ஐந்நூறுரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மேடம் ஓகேவா மேடம் ம் இதுதான் இதே நம்பர் தான் மேடம் நீங்கள் சொல்லிடுங்க மேடம் ஓகே ஓகே

ஓகே ஓகே மேடம் இப்போ வந்து உங்களுக்கு ஏசி காரும் இருக்குது மேடம் நம்பகிட்ட உங்களுக்கு ஏசி வேணுமா இல்லை நாண் ஏசி வேணுமா மேடம் ஏசி கார்னால் உங்களுக்கு ஐந்நூறுரூவா எக்ஸ்டா வரும் ஓகே மேடம் உங்களுக்கு அந்த ரெண்டு இடத்துக்கு மட்டும் தானே போகணும் மேடம் வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லைல்ல ஓகே ஓகே மேடம் இப்போ வந்து நான் காலையில் உங்களுக்கு ஆறு மணிக்கெலாம் கரெக்டாக உங்கள் நீங்கள் சொன்ன அட்ரெஸுக்கு வந்துடுவேன் நீங்கள் சீக்கிரம் கிளம்பி இருந்திருங்க நம்ம கரெக்டாக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நீங்கள் வந்துடலாம் மேடம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் அது வந்து பொதுவாகவே செக் பண்ணுறது தான் நான் பண்ணி கொண்டு வந்துடுறேன் மேடம் ஓகே மேடம் ஓகே ஓகே நன்றி மேடம்